ஆ ஆ சொல்லுங்க சார் யார் கால் பண்ணியிருக்கீங்க ஆ சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார் பண்ணிடலாம் சார் நீங்கள் கண்டினியூவாக வர்றதால் பண்ணலாம் சார் ஆ ஆ சரிங்க சார் எந்த ஊருக்கு போகணும் சார் ஊட்டி கொடை ஆ

சரிங்க சார் சரிங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ம்

சரிங்க சார் டிரைவரெலாம் பரவாயில்லையா சார் போன டைம் போனப்போது நல்லா பண்ணிணாரா சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் அதே டிரைவரை அனுப்பி விடலால்ல சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் எந்தெந்த ஊரென்னு சொல்லுங்க சார் டைமு டேட் மட்டும் சொல்லுங்க சார் நாங்கள் டைமெல்லாம் அனுப்பிச்சி விடுறோம் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் பண்ணிடலாம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் பண்ணலாம் சார் பக்கத்தில் யாருனால் கஸ்டமர் இருந்தாலும் சொல்லி விடுங்க சார் நல்ல நம்ம கம்பெனி நல்லா டெவலப் இருக்குது சார் ஆ சரிங்க சார் வண்டியெலாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஏஸியெலாம் இருக்குது டிவியெலாம் இருக்குது ஆ ஆ சரிங்க சார் வண்டியெலாம் எதுவும் லைன்லெலாம் நிற்காது நல்லா நார்மலாக போகும் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாக அனுப்புகிறோம் சார் நீங்கள் டேட் மட்டும் சொல்லிவிடுங்க சார் நாங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணுறோம் சார் ஆ சரிங்க சார் தங்கி யூ சார் தங்கி யூ ஆ சார் ஆ